எங்கள் கிராமத்தில் உள்ள மீனவ சாதிங்கள் வந்து பல குழுக்கள்களாக இருக்கிறார்கள் அவர்கள் வந்து எப்படி இருந்தாலும் சரி நாங்கள்லாம் அந்த சாதி இந்த சாதின்னுலாம் பாக்கிறதில்ல மீனவ சாதியாக இருந்தாலும் சரி எல்லாம் ஒரே சாதியாக தான் பார்ப்போம் மீனவ சாதிகள் வந்து எல்லாம் ஒரே ஒன்றாக தான் ஒன்றாக தான் வாழ்ந்துகிட்ருக்கோம் அவங்க மீன்லாம் பிடிப்பாங்க அந்த மீன்லாம் பிடிச்சி ஒன்னாக கலந்து கூட சமைச்சி இருக்கோம் ஒரு பண்டிகை வந்துச்சுனா அவங்க பிடிக்கிற மீனை கொண்டு வந்து அவங்களே அவங்களே சமைச்சி ஒன்னாக ஒக்காந்து சாப்பிட்ருக்கோம் அதனால என்டா எந்த ஒரு இதுவும் எந்த ஒரு வாழ்க்கையும் எங்கள் சமூகத்தில் பாதிக்கிறதுல்லை அது மட்டும் இல்லாமல் மீனவர்கள் வந்து மீனை பிடித்து அதை விற்று அது மூலியமாக வர்ற வருமானத்தை வச்சு அவங்க குடும்பத்தை நல்லா பாத்துகிட்ருக்காங்க அதில் வர்ற வருமானத்தை வச்சு அவங்க குழந்தைகள நல்லா படிக்க வைக்கிறாங்க அது மூலியமாக அவங்களும் படித்து நல்ல ஒரு வேலைக்கும் போய்ருக்காங்க அந்த அந்த குழந்தைகள் வந்து நல்லா படித்து அந்த நல்லா படிக்கிறது மூலியமாக அவங்க அவங்க சமூகத்துக்கும் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க அந்த மீனவ சாதிங்களுக்கும் நல்லா அவங்களோட சமூகத்தையும் நல்லா சம இதுவும் பண்ணிகிட்ருக்காங்க நல்ல விதமான சேவையை செஞ்சிட்டுதான் இருக்காங்க அதுமட்டும் இல்லாமல் அவங்க மீனவ மக்கள் வந்து பல வகையான பண்டிகைகளை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அது என்னான்ன பண்டிகைகள்னா இப்போ மீன் பிடிக்கும் திருவிழான்னு ஒன்று கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அது வந்து எப்படின்னா மீனவர் கடலுக்குள்ளே போய்ட்டு கப்பலில் நிறையா பேர்லாம் பலவிதமான மக்கள் ஆண் பெண் எல்லோரும் போய்ட்டு அந்த பண்டிகைகள் மூலியமாக பலவிதமான சண்டை சச்சரவுலாம் போய் மகிழ்ச்சியான நாளாக எடுத்து அங்கே போய்ட்டு வலையெல்லாம் போட்டு அங்கேருக்குற மீனலாம் பிடிச்சி வந்து அந்த மீன்லாம் ஒன்றும் பண்ணமாட்டாங்க அந்த பண்டிகை மூலமாக அது அதுனால இன்னொரு சூழ்நிலைகளும் கடலுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் மீனுக்கும் எந்த ஒரு சுற்றுசூழல் பாதிப்பும் இல்லாமல் அந்த மீனலாம் பிடித்து வந்து அதை பிடித்து திருப்பி அதுலேயே விட்டுருவாங்க அதுக்கு அந்த மூலியமாக அந்த மீனலாம் பிடிக்கிறது மூலியமாக அவங்க சிலபல யார் ஃபஸ்ட்டு பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசுலாம் கொடுப்பாங்க பரிசு மூலியமாக அவங்களுக்கு பலவிதமான மகிழ்ச்சியை தான் கொடுக்குமே ஒழிய சுற்றுசூழல் என்னைக்கும் பாதிப்பு அடையாது